அண்ணா கறிக்கடை குணசேகரன் அண்ணன்னா எனக்கு ஆட்டுக்கறி அஞ்சு கிலோவும் கோழிக்கறி பத்துக்கிலோவும் வேணுங்கண்ணா நாளை விட்டு நாளை மறுநாள் வேணுங்கண்ணா காலையில் ஆறுமணிக்கு வேணுங்கண்ணா சரிங்ண்ணா சரிங்ண்ணா ஆ சரிங்ண்ணா ஆ சரிங்க எவ்வளோ நான் அமௌண்ட் நாளான்னைக்கு வந்து கொடுத்துட்டு கறியை வாங்கிட்டு போயிட்றேங்ண்ணா அமௌண்ட் கொடுத்துட்டு ம் சரிங்ண்ணா ஆ சரி